ஹலோ ஆமாங்க நீங்கள் ஓ சரிங்க எந்த அளவுங்க பதினொன்றுக்கு பதினாறுங்க ஃபஸ்ட் புதுசாக போடடணுங்களா இல்லை ஆல்ரெடி கட்டின வீடுங்களா

ஓ சரிங்க நாங்கள் நீங்கள் மெ மெட்டீரியல் போட்டு செய்யணும்ன்னா செய்யலாம்ங்க இல்லை நீங்கள் தனியாக மெட்டீரியல் எடுத்து கொடுத்தாலும் லேபரும் வாங்கிக்கலாம்ங்க ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்துங்க ஆயிரத்து எண்நூறுவா வருங்க

மெட் மெட்டீரியலுக்கு போ கூலிக்குதான் ஆயிரத்து எண்நூறுங்க மெட் ஆமாம்ங்க மெட்டீரியலுக்கு போட்டீங்கன்னா ஒரு அஞ்சுருபா வருங்க ஆமாம்ங்க ஏன்னா இன்னக்கு கூலி அதிகமாயிருச்சுங்க மெட்டீரியல் விலையும் அதிகமாயிருச்சு பத்துக்கு பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ஆயிரும்ங்க ஆமாம்ங்க ஒரு மாதத்துலேந்து ரெண்டு மாதத்துக்குள்ள ஆயிரும்ங்க செஞ்சு முடிச்சிடுலாங்க நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா சரிங்க ஆளை ரெண்டாளைப்போட்டு பண்ணிருலாம்ங்க சரிங்க ஒரு மெட்டீரியல் போடாமல் ஒரு ஆயிரத்து ஐநூறுக்கு பண்ணலாங் கடைசியாங்க மெட்டீரியல் போட்டீங்கன்னா ஒரு நால்ரூவாய்க்கு பண்ணலாங்க மெட்டீரியல் நாங்கள் நாங்கள் போட்டு பண்ணுனோம்முன்னா ஆமாம்ங்க நீங்கள் அது நீங்கள் மொத்தமாக பேசுனீங்கன்னா பெயின்டிங் ஒர்க்ஸ் பண்ணிக் கொடுப்பேங்க இல்லைனா பூச்சோட நிறுத்திடுவங்க ஆ நீங்கள் அது உங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய்யே பார்த்துட்டு எடுத்து கொடுத்துடுவோங்க உங்களுக்கு எது பிடிக்கிதோ அது படிதான் ஆ ஆமாம்ங்க ஆ இல்லை வச்சுக்கிலாங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணும்மோ அந்த டேஸ்ட்டில் வந்து பண்ணிக் கொடுத்துட்லாங்க மொத்தமாக பார்க்கும் மெட்டீரியலோடு மொத்தமாக பார்க்கும்போது மொத்தம் ரேட்டில் பேசுனீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம்ருவாய் ஆகும்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க இது குறைக்க குறைக்கிறக்கு ஒன்றும் இல்லங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக தான் ரேட் சொல்லியிருக்கிறேங்க நீங்கள் நீங்கள் கட்டிடம் ஆக ஆக நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகத்திட்டு வந்திங்கன்னா போதும்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க வாரம்மானா எங்களுக்கு வாரம்மானா ஒரு அமௌண்ட் கொடுத்துடுங்க வாரம்மானா ஒரு அமௌண்ட் கொடுத்துடுங்க நீங்கள் ஒர்க்கு பார்த்துட்டு கொடுத்தா சரிங்க ஆமாம்ங்க ரொம்ப நன்றிங்க நீங்கள் வேணா மறுபடியும் கூப்பிடுங்க ஆ சரி நன்றிங்க நன்றிங்க